தினசரி பயன்படுத்துகிற பயன்பாடுனா நான் யூடியூப் கூகுள் குரோமை தான் சொல்லுவேன் நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன வேலைங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட யூடியூபை பார்த்து கத்துக்கிறோம் அதன் படி நடக்கிறோம் எதுனா உணவு சமைக்க தெரியலனா கூட யூடியூபை பார்த்துதான் செய்றோம் இப்போ முன்னவோட இப்போலாம் கூகுள் குரோம் எல்லாம் ரொம்ப அப்டேட் ஆகிடிச்சி நமக்கு தெரியாத விஷயங்கள இதில் நெட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் கொரோனா காலத்தில் நல்லா படிக்காமல் வீட்டுலேயே எல்லாம் இருந்தோம் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் வந்ததினால எல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே படித்தாங்க பாஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கெல்லாம் போனாங்க ஏதாவது நம்மளுக்கு வேணும்னா கூட போய்ட்டு ஆர்டர் பண்ணி கடையாண்ட போகணும்னுலாம் இல்லை ஆர்டர் பண்ணால் வீட்டாண்டயே வந்து தருவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு அதுக்கு அப்புறம் ஏதாவது ஃபுட் வேணும்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க வீட்டாண்டயே வந்து தராங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு கோலம் போட தெரியலைனா கூட நம்ம யூடியூபை பார்த்துதான் போடுகிறோம் ரொம்ப வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூடியூப்தான் பயன்படுது யூடியூபில் நம்ம வீடியோஸ் எல்லாம் போடுறதினால மனியும் வருது நெட்டில் கூட ஒர்க்கும் செய்யலாம் வீட்டில் இருந்துக்குன்னே காசும் வரும் கூகுள் குரோம் இதல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகதான் இருக்கு அது இல்லைனா எப்படி இருப்போம்னு தெரியலை அது இல்லைனா தான் தெரியும் ஆனால் முன்ன விட இப்போதெல்லாம் அப்டேட் ஆகிடிச்சி எந்த பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கிட்டேயே வந்து தராங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு